நான் ஆன்லைனில் ஒரு ஃபோன் ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தேன் அதில் வந்து ஃபோன் சார்ஜரு ஹெட்செட்டு ப்ளூடூத் ஹெட்செட்டு அதெலாம் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் வந்து எனக்கு அதில் ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தாங்க ஃபோனுக்கு அந்த ஃபோன் ரொம்பவே பார்க்குறதுக்குமே நான் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணிருந்தேன் எனக்கு ப்ளூ கலர் தான் வந்துருந்துச்சு அது ரொம்பவே பார்க்க வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அதே மாரி சார்ஜ் போட்டு பார்த்தேன் இந்த எயிட் ஹவர்ஸ் அந்த மாரி சார்ஜர் போடணும் அப்படின்னு அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்சனில் இருந்தது அதுபடி சார்ஜ் போட்டேன் சார்ஜ் போட்டதுமே ஏறிச்சு அது ரொம்ப நேரமும் அந்த சார்ஜர் வந்து நிற்குது சார்ஜர் வந்து ரொம்ப நேரம் பேசுனாலுமே நான் வந்து எனக்கு இருக்குறதுக்குலாம் வந்து எனக்கு எப்பயாவது ஃபோன் மட்டும் தான் நான் பேசுவேன் அதனால எனக்கு ரொம்ப நேரம் வந்து சார்ஜர் நாலாம் வந்து டூ டேஸ்க்கு ஒரு தடவை தான் வந்து சார்ஜர் போடுற மாரி இருக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு அதில் வந்து சார்ஜர் நிற்குது அப்புறம் அதில் அவங்க கிஃப்ட்டாக கொடுத்துருந்த ப்ளூடூத் ஹெட்செட்டும் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கு அதுவுமே வந்து நல்லா கேட்குது நல்ல க்ளியரா இருக்கு கொர கொரன்னுலாம் கேட்காம ரொம்பவே வந்து க்ளியரா இருந்துச்சு அப்புறம் வந்து நான் ஆன்லைனில் வந்து டிரஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தேன் சுடிதார் ஆர்டர் பண்ணிருந்தேன் குர்திஸ்சு அது வந்து ஆர்டர் பண்ணி பார்த்தா நான் சொன்ன சைஸ்சுக்கு கலரு எல்லாமே வந்து சேம்மாக இருந்துச்சு அது ரொம்பவே நல்லா இருந்தது அதோட அதோட கலர் கிளாத் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு காட்டனில் தான் நான் ஆர்டர் பண்ணிருந்தேன் சேம் குவாலிட்டிலியே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆல்ரெடி நான் அதோட ரிவ்யூ பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ணேன் ரிவ்யூலையும் நல்லா இருந்தது நல்ல ஸ்டார்ஸ் இருந்துச்சு அதை வச்சு தான் ஆர்டர் பண்ணேன் மறுபடியும் நான் அதை வாங்கும் போதுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதை போட்டுக்கும் போது எனக்கே ரொம்ப ஹேப்பியாக நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படினுட்டு ரேட் ரொம்ப சீப்பாக இருந்தாலுமே டிரஸ் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா எங்கள் அண்ணி எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கும் ஆர்டர் பண்ணி கொடு அப்படினுலாம் வந்து எல்லாருமே கேட்டுருந்தாங்க நான் அவங்களுக்கும் அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ணி இருக்கேன் அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த டிரஸ் போட்டதும் ரொம்ப அழகாக அப்படிலாம் சொன்னாங்க ரொம்பவே அது வந்து நல்லாயிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் ஆர்டர் பண்ணி இருந்தது அந்த டிரஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது நான் அந்த டிரஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்குறதுனால அதே பேஜ்லையே உள்ள இன்னும் ரெண்டு சுடிதார் குர்திஸ் கூட நான் இன்னும் ஆர்டர் போட்டுருக்கேன் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அதற்கப்புறமும் அதே ஆப்லையே வந்து நான் என் பையனுக்கும் ஒரு டிரஸ் எடுத்தேன் ஷர்ட்டு பேண்ட்டு டிஷர்ட்டு அந்த மாரிலாம் நான் நிறைய ஆர்டர் பண்ணிருந்தேன் எனக்கு வந்து ஷர்ட் இன்னும் வரல டிஷர்ட் ஆர்டர் பண்ணிருந்தது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது கிளாத் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது பக்கத்தில் உள்ளவங்களாம் எந்த ஷோரூமில் எடுத்த அந்த அளவுக்கு கேட்டாங்க வெளியில போய் நம்ம ஒரு பெரிய கடையில போய் எடுத்த மாரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை பார்க்கும் போதே அப்படியே ரொம்ப குவாலிட்டியாக அப்படி இருந்துச்சுமா பார்க்கவே ஒரு நீட்நெஸ்சாக அந்த மாரி இருந்துச்சு அது ரொம்பவே அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் பையனை தூக்கிகிட்டு போகும் பொது கொஞ்சம் ஒரு ராயல் லுக்காகவே இருந்துச்சு டிஷர்ட் போட்டு பார்க்கும் போது அதேமாரி பேண்ட்டுமே ஜீன் பேண்ட் தான் ஆர்டர் பண்ணிருந்தேன் அதுவுமே வந்து சூப்பராக அண்ட் பர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு சின்ன குழந்தைங்களுக்கு ஆர்டர் பண்ணும் போது வந்து எப்பவுமே எப்படினா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்துரும் இல்லனா பத்தவே பத்தாது அந்த மாரி வரும் ஆனால் நான் ஆர்டர் பண்ணதுல அவங்க நான் போட்ட ஏஜ்ல கரெக்ட்டாக பர்ஃபெக்ட்டாக அவனுக்கே பார்த்து தச்ச மாதிரி அவங்களே வந்து சூப்பராக தச்சி கொடுத்துருக்காங்க ஒருத்தங்க அழகாக அழகாகவும் இருந்தது அதை பார்க்கும் போதே வந்து எடுத்து தச்சோம்மோ இல்லை நம்ம நேரடியாக போய் எடுத்துருக்கோமோ அந்த மாரி தான் எல்லாருமே நினைப்பாங்க அந்த மாரி வந்து சூப்பராக இருந்துச்சு அதே மாரி வந்து கவரிங் அதில் வந்து பேங்கில்ஸ் இருக்கும்ல ஸ்டோன் வச்சு இருக்குற மாரி அந்த பேங்கில்ஸ் வந்து நான் ஒன்று ஆர்டர் பண்ணிருந்தேன் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ராயல் மாதிரி சூப்பராக அப்ற கோல்டு மாரியே இருந்துச்சு அப்படியே அதை பார்க்குறவங்க எல்லாருமே அது வந்து கோல்டா கோல்டா அப்படின்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு வந்து அது சூப்பராக இருந்துச்சு அது வந்து மேலே உள்ள டிசைன் அது எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு அதை பார்த்தாலே வந்து வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு அந்த மாரி தான் அதை பார்த்ததுமே நான் வாங்குனேன் வாங்குனதுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் அதை ஆர்டர் பண்ணும் போது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வந்து அதெல்லாம் வேணாம் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும் வாங்குனினா நல்லாவே இருக்காது காசு வேஸ்ட்டாக போய்டும் அதெல்லாம் வாங்காத அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை நான் அவங்களுக்கு தெரியாமல் ஆர்டர் பண்ணி அது வந்ததுக்கு அப்புறம் அதை பிரிச்சி பார்த்துட்டு அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நான் போய் அதை எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சேன் அப்பயுமே அவங்க வந்து ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லாருக்கு பத்ரமாக வச்சுக்கோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கும் வந்து அதில் வேறு ஏதா டிசைன் இருந்துச்சுன்னா எனக்கும் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியாரும் வந்து என்கிட்ட கேட்டாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு ஐயோ நம்ம முத தடவை ஆர்டர் பண்ணிருக்கோம் வளையல் ஆர்டர் பண்ணிருக்கோம் அவங்க நல்லாயிருக்குனு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இது சந்தோசமாக இருந்துச்சு